நாங்கள் படித்த காலத்தில் வந்து விஞ்ஞானிகளெலாம் நான் படித்து இப்போ கிட்டத்தட்ட நாற்பது நாற்பத்தஞ்சி வருஷத்துக்கு மே மேலே ஆகிடுச்சி அப்போ வந்து விஞ்ஞானிகள் பற்றி எங்களுக்கு எல்லாம் மறந்து போ மறந்துடுச்சு தற்காலிகமாக இப்போ எங்களுக்கு ஒரே விஞ்ஞானி யாருன்னு தெரியுனால் டா டாக்டர் ஏபி அப்துல்கலாம் அவர் ஒன்டியும் தான் எனக்கு இன்றைக்கி உ உலக லெவலில் தெரிகிறது அவர் ஒன்று தான் அதுக்கு பிற்பாடு யாரும் தெரியலை எல்லாம் ஏ அவர் பழைய பல விதமான சாதனைகளை செய்து இருக்கார் கொ குழந்தைகள ஒரு குழந்தைகள கொண்டாடி ஒரு அன்பாக ஒரு ஆசையாக சீராட்டி பாராட்டி அந்த குழந்தைகளுக்கு என்ன தேவை படிப்பு இல்லை நூலகம் இது அந்த மாதிரி எல்லாம் சொல்லி கொடுத்து இது பண்ணிணாரு ராக்கெட்டு ஏவுகணை இந்த மாதிரி விஞ்ஞான ரீதியாவே இவர் வந்து போய்கிட்டு இருந்ததுனால் விஞ்ஞான ரீதியாகவும் சரி இல்லை நாட்டுக்கு மக்களுக்கு என்ன தேவையோ அன்றாட தேவை என்ன தேவை மக்களுக்கு அந்த மாதிரி தேவைகளை அவர் தெரிஞ்சு அவர் மக்களுக்காகவே உழைச்சி மக்களுக்காகவே உ உயிர் பிரிஞ்சு பிரிந்தவர் டாக்டர் ஏபி அப்துல்கலாம் அவர்களுக்கு நான் மனமார்ந்த நன்றியை அவருக்கு தெரி இவ்வளோ தூரம் எத்தனையோ கஷ்டங்களை நஷ்டங்களை எத்தனையோ இது எல்லாம் பார்த்து எல்லா சிரமத்தையும் உண்டு பண்ணி இன்றைக்கி வந்து தமிழ்நாட்டில் ஒரு குடியரசு தலைவராக இருந்து மக்களுக்கு நல்ல ஒரு நல்ல எண்ணங்களை படிப்பறிவுகளையும் சரி ஒரு குடும்ப சூழ்நிலையிலிருந்து எப்படி நாம் வளர்ந்தோம் எப்படி இருந்தோம் எவ்வளோ கஷ்டப்பட்டோம் எப்படி எல்லாம் நாம் இது பண்ணிணோம் இல்லை ஒவ்வொரு கடையாக நாம் ஏறி ஏறி இறங்கி பேப்பர் போட்டு அது பண்ணி எல்லாமே எத்தனையோ சிரமத்துக்கு உண்டாகி நாம் இவ்வளோ தூரம் வந்து நம்மளோடைய சிரமத்தை அடுத்தவங்க பார்க்க அடுத்தவங்க படக்கூடாதுங்கிற ஒசரம் அதுக்காகவே மக்களுக்காகவே பிறந்து மாண்டு மா மண்ணோடு மண்ணாக இறந்தவர் அவர் டாக்டர் ஏபி அப்துல்கலாம் அவருக்கு கோடான கோடி நன்றியை தெரிவித்து என்னுடைய வா வாய்ஸை முடிக்கிறேன்